எனக்கு பிடித்த புத்தகம் நான் அதிகமாக படிக்கிறது வந்து ராணி குங்குமம் அப்புறம் விலங்கு கவிதைகள் நிறையா ஸ்டோரீஸ்ஸெல்லாம் நிறையா படிப்பேன் அதில் வந்து எனக்கு வந்து இந்த யானை கதை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்புறம் சினிமா சினிமாவில் வந்து சினிமா நிறையா பார்க்குவேன் அதில் பிடிச்சது வந்து தலை வி ஹீரோ வந்து எனக்கு விஜய் விஜய் பிடிக்கும் ஹீரோயின் ஹீரோயினு வந்து த்ரிஷாவை பிடிக்கும் அவங்க வந்து இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து கில்லி படம்தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் வில்லன் வந்து வில்லன் வந்து பிரகாஷ் ராஜை வில்லனாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படத்தில் அது வந்து ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு அப்புறம் வந்து டிவி டிவி நிகழ்ச்சி வந்து சன் டிவி வந்து நிறையா பார்க்குவேன் ஏன்னால் ரெண்டு மணிக்கு வந்து நியூஸ் சேனல் போடுவாங்க அது வந்து ஒன் னவர் பார்க்குவேன் அப்புறம் அடுத்ததாக வந்து செய்தி அடுத்தது கே டிவி கே டிவியில் வந்து கே டிவியில் சினிமா பார்க்குவேன் அதிகமாக அப்புறம் அதுக்கு ஒன் னார் பார்த்துட்டு அப்புறம் சன் மியூசிக்கில் சாங்ஸ் நிறையா கேட்பேன் அது ஒரு ஒன் னவர் கேட்பேன் அப்புறம் விஜய் டிவியில் வந்து குக் வித் கோமாளி அதிகமாக பார்ப்பேன் நான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகமாக பார்க்குறதே அதுதான் கு அப்புறம் கொஞ்ச நேரம் பிக் பாஸ் பார்க்குவேன் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து கிரிக்கெட் பார்க்குவேன் ஃபுல்லாக சிஎஸ்கே இந்தியா மேட்ச் எல்லாம் பார்க்குவேன் அப்புறம் டிஸ்கவர் சே அப்புறம் டிஸ்கவரி சேனல் நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனலில் வந்து ரிவர் மான்ஸ்டர் அப்புறம் அனிமல்ஸை பற்றி அனிமல்ஸ் எப்படி வேட்டையாடுவது அந்த காட்டுக்குள்ளே போய் அதெல்லாம் நிறையா பார்ப்பேன் ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து டபுள்யூ டபுள்யூ எஃப் வந்து பார்ப்பேன் சார்